தொழில் வணிகம்னா இப்போது வந்து நம்ம உள்ளூரில் பயன்படுத்துறது வந்து ஓலைச்சுவடி அப்புறம் வந்து இந்த புடவையில வந்து பெயர் பதித்து சேல்ஸ் பண்ணுறது புக்குங்க தமிழ் புக்குங்க இந்த மாதிரி நிறையா அவிங்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க வந்து இப்போ மகாபலிபுரத்தில் வந்து தமிழ் தமிழ் இப்போது ஒரு வடிவம் வடிவமைச்சி அது வந்து அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்து நல்லா பயன்படுத்தி அதை வந்து ஒரு சுற்றுலா இது மாதிரி பாத்துக்கிறது தளம் மாதிரி அது போய் பாக்கிறாங்க உள்ளூரில் வந்து